ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் என்ன வேணும் சொல்லுங்கள் என்னென்ன பழம் வெஜிடபிள்ஸா எல்லாமே இருக்குது எங்கள் வீட் இங்கே எல்லாமே வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு மளிகை ஜாமான் எது வேணும் ஆ ஃப்ரூட்ஸில் எது எல்லாமே இங் எப்போயுமே டெய்லி பண்ணுறது மட்டும் தான் நாங்கள் ஃபுட் இங்கே டெலிவெரி பண்ணுவோம் டெலிவெரி பண்ணுவீங்களா இல்லை நேரில் எங்கிட்டே வந்து வாங்கிப்பீங்களா நேரில் பார்த்து ஆ சரி என்னென்ன பொருள் வேணும்

அப்போது நீங்கள் என்றைக்கி வேணும் என்றைக்கி வேணும் ஃப்ரைடே வேணுமா எவ்வளோல ஏ இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் ஜிபே பாதி அமௌண்ட் அனுப்பிவிட்டா தான் நாங்கள் வந்து டெலிவெரி பண்ணுவோம் எப்போவுமே இந்த நம்பர் தான் ஜிபே பண்ணிவிட்டாலும் பண்ணிவிடுங்க இல்லை நேரில் எப்படியாவது வந்து கொடுக்க முடியும் அப்படின்னாலும் அனுப்பி கொடுக்கலாம் ஆ சரி அதை அமௌண்ட்டை அனுப்பிவிடுங்க ஆ சொல்லுங்கள் என்னது த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் மருவன் ஸ்ட்ரீட்

ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஆ இந்த நம்பருக்கு கால் பண்ணால் இது பண்ணுவீங்களா எடுப்பீங்களா ஆக்டிவ்வில் இருக்கா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பிவிட்டுருந்தீங்கனா நாங்கள் இப்போ உடனே அனுப்பிவிடுவோம் எப்போ வேணுன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரை ஃப்ரைடே கண்டிப்பாக வந்துரும் ஃப்ரைடே கண்டிப்பாக வந்துரும் நீங்கள் அமௌண்ட் ஜிபேயில் அனுப்பிவிட்டீங்கனா உங்களுக்கு வந்து உடனே வந்து சேர்ந்துரும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கற மார்க்கெட்டை பற்றி கொஞ்ச கேட்டு பாருங்கள் வெளியில் என்னென்ன வெ எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டுப் பாருங்கள் நல்லாயிருக்குனு சொல்வாங்கள் நீங்கள் நல்லா இல்லைனா வாங்க வேணாம் நல்லா இருக்குந்தான் எல்லோருமே சொல்லுவாங்க நீங்கள் யாருகிட்ட கேட்டீங்க எப்படி எங்களை கான்டெக்ட் பண்ணீங்க ஆ என்னென்னனு சொன்னாங்கள் ஆ சரிங்க கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம் இன்னு நாலு பேருகிட்ட சொல்லுங்க நீங்கள் கண்டிப்பாக ஆடர் போட்டுக்கலாம் ஆ சரிங்க தேங்க் யூ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா